நிச்சயதார்த்ததுக்கப்புறம் தேதி வைப்பாங்க கல்யாணத்துக்கு தேதி வச்சுட்டு பட்டுப்புடவ எடுக்கப் போவாங்க பட்டுப்புடவ அதிக விலை கொடுத்து நல்ல அழகான புடவையா எடுத்து அந்தப் பொண்ணுக்குக் கொடுக்கணும் மாப்பிள்ளைக்கும் அதே மாதிரி எடுக்கணும் அப்புறம் ரிசப்சன் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்புறம் வந்த வர சொந்த பந்தங்களுக்கும் துணியெல்லாம் எடுத்துக் கொடுக்கணும் அவங்க நமக்கு என்னப் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம செஞ்சம்னால் நமக்கும் பின்னாடி நல்லா ஒரு ஹெல்ப்புல்லாக இருக்கும் சொந்த பந்தங்களெலாம் எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்புறம் வர்றவர்களுக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கறது நல்ல பழக்க வழக்கங்கள சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரி அந்த நிச்சியதார்த்தத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்குள்ளார பொண்ணுங்களுக்கு நிறைய சமைக்க கற்றுக் கொடுக்கறது நிறைய ட்ரெஸ் பண்ண சொல்லிக் கொடுக்கறது தலை சீவ சொல்லிக் கொடுக்கறது சமையலிருந்து வெளியில் போகிறது வர்றது எப்படி அமைதியாக இருக்கணும் கொழந்தைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் போகிறது வர்றது எல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களை நல்லா ஒரு தரமான பெண்ணாக ஆக்கி அப்புறம் கல்யாணம் பண்ணிக் கொடுக்கணும் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் போய் பத்திரிக்கை வைக்கணும் கோயிலில் போய் ஃபர்ஸ்ட்டு பத்திரிக்கை வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு தேதியெல்லாம் முடிவு பண்ணி இத்தனாம்தேதி வைக்கறோம் போகிறோம் வர்றோம் எல்லாம் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு முகூர்த்தக்கால் ஊனுவாங்க முகூர்த்தக்கால் அஞ்சாம் நாள் ஏழாம் நாள் மூணாம் நாள் இந்த மாதிரி பண்ணி பந்தலெல்லாம் போட்டு இதில்லாமல் அவர்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வர்றவர்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடெல்லாம் போட்டு சாமியை நல்லா கும்பிட்டு இதெல்லாம் பண்ணுவோம் அப்புறம் பொண்ணுக்கு நல்லா சமைச்சுப் போடுவாங்க சமைச்சுப் போடுறது எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது எல்லாேரும் நல்லபடியாக வர்றவங்களை மதிக்கணும் சொந்த பந்தங்களெலாம் ரொம்ப முக்கியம் வந்தவர்களுக்கு நல்லா மரியாதை கொடுத்து கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் வரச் சொல்லி பத்திரிக்கை வீடு வீடாக போய் எல்லாத்துக்கும் போய் பத்திரிக்கை வைக்கணும் சொந்தம் பந்தங்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க சித்தி மாமா அத்தை தாத்தா பாட்டி ஃப்ரண்ட்ஸு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள் எல்லாத்தையும் போய் நல்லா வரவேற்று நல்ல மண்டபம் அதுக்கு முன்னாடி மண்டபமெலாம் நல்லா பேசி வெச்சுருக்கணும் நல்ல நல்ல மண்டபம் அலகழகான மண்டபமெலாம் இருக்குது இல்லை கோயிலில் கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் நல்லது தான் ஜாதகப்படி அவர்களுக்கு என்ன கோயிலில் பண்ணணுமா இல்லை மண்டபத்தில் பண்ணணுமான்னு பார்த்து அது மாதிரி செஞ்சு வச்சு இப்போ மண்டபத்தில் பிடிச்சிருக்கு அப்படின்னா நல்ல மண்டபமாக ஒரு ரேட்டு பார்த்து நல்ல நாள் பார்த்து மண்டபத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் கொடுத்து எல்லாத்தையும் அங்கே வர சொல்லிடலாம் வீடு வீடுக்கும் போய் பத்திரிக்கை வச்சு முன்னாடியே வந்துடுங்க அப்படி இப்படின் எதாவது சொல்லணும் அதுக்கப்புறம் எல்லாேரும் வந்துடுவாங்க வந்தவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும் மரியாத கொடுக் கொடுக்கறதுங்கறது நம்ம மனதார செய்யணும் அவர்களுக்கு வீட்டுக்கு வந்தவர்களுக்கு காபி போட்டுக் கொடுத்து சாப்பாடெல்லாம் போட்டு கொடு செஞ்சு கொடுத்து நமக்கும் அவங்களை ஹெல்ப்புல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது உதவி செய்யச் சொல்லி கேட்கலாம் பந்தலெல்லாம் கட்ட வந்துடுவாங்க சாயங்காலம் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் பொண்ணுக்கு என்ன அலங்காரம் பண்ணணும் நாளைக்கு என்ன மண்டபத்துக்கு என்ன எடுத்துகிட்டுப் போகணும் வரணும் அதெல்லாம் கூட நம்ம டிஸ்கஷன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பொண்ணை நல்ல நேரம் பார்த்து பொண்ணை அழைச்சுட்டுப் போவாங்க பொண்ணை அழைச்சுட்டு போகிற அன்னைக்கு சாப்பாடு செலவெல்லாம் செஞ்சு நம்ம செலவில் நல்ல சாப்பாடு நைட் டிஃபன் போட்டு எல்லாத்துக்கும் வேணுங்கிற உதவியெல்லாம் பண்ணி அப்புறம் நைட்டு தூங்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி நல்லா தலைவாணி பெட் ஷீட்டெலாம் எடுத்துக் கொடுத்து தூங்க வச்சு அதுக்கப்புறம் திரும்ப காலையில் வெல்லனே எழுந்திரிச்சு அவர்களுக்கு பொண்ணுக்கு அலங்காரமெலாம் பண்ணி பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறது இப்பெல்லாம் நிறைய அலங்காரம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆளுங்களெலாம் இருக்கிறாங்க பத்தாயிரம் பாஞ்சாயிரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம பொண்ணுக்கு அழகா அலங்காரமெலாம் பண்ணி அவர்கள மணக்கோலத்தில் பார்க்கணும் சேரீஸ்ஸெலாம் அதுக்கு முன்னாடியே ஆரி ஒர்க் போட்டு ப்ளவுஸ்ஸெலாம் நல்லா டிசைன் டிசைனாக தச்சுக் கொடுக்கணும் பொண்ணுக்கு சீர் வரிசையெலாம் எடுத்து வைக்கணும் என்னென்ன அந்தப் பொண்ணுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக என்ன தேவையோ நம்மளால முடிஞ்ச உதவியை அவர்களுக்கு செஞ்சு கொடுத்து இதெல்லாம் செய்கிறதுனால தான் பொண்ணுங்கள் ஆசைப்பட்டு எல்லாம் போ பொருள் வேணும் அந்தப் பொருள் வேணும் இந்தப் பொருள் வேணும்னு கேட்பாங்க அதை நம்ம அவர்களுக்கு பிடிச்ச கடையில் போய் எல்லாம் வாங்கித் தரணும் வாங்கித் தந்ததுக்கப்புறம் அவங்கள் நல்லா நீட்டாக போட்டுக்கிட்டு போவாங்க வருவாங்க அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது வர்றது இதெல்லாம் செய்யணும் பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்கவங்க வீட்டுக்குக் கூட்டிகிட்டுப் போய்விட்டு அவர்களுக்குத் தேவையான டிஃபன் பலகாரம் எல்லாம் கொடுத்து தூரத்து ஊராக இருந்தால் சீக்கிரமாக கிளம்பி அவங்கள் வீட்டில் கொண்டு போய் விடணும் பக்கத்து வீடு பக்கத்துலேயே இருக்குது அப்படினா கொஞ்ச நேரம் வெச்சுருந்து பேசிகிட்டிருந்து பொண்ணுகள் பொண்ணுக்கு நல்லா அலங்காரமெலாம் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் விடலாம் கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் அவங்கவங்க அவங்க லைஃபை பார்த்துக்குவாங்க நம்ம வீட்டில் இருக்க வேலையெலாம் அதெல்லாம் சுத்தம் பண்ணி கித்தம் பண்ணி வைச்சம்னா அடுத்து கறி விருந்து போடுவாங்க கறி விருந்துக்கு பொண்ணு வீட்டில் மெயினான சொந்த பந்தம் பொண்ணு மாப்ளை வீட்டில் சொந்த பந்தம் எல்லாத்தையும் வர சொல்லி அவர்களுக்குத் தேவையான என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் சைவம் அசைவம் எல்லாம் செஞ்சு கறி விருந்து வைக்கணும் அதுக்கு ஆளுங்கெல்லாம் போட்டு சமையல் ஆளெல்லாம் வரச் சொல்லி எல்லா நல்ல ஆளுங்களாக பார்த்து சமையல் பண்ணி அவர்களுக்கு வந்தவர்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு திரும்ப அவங்களை நல்லபடியாக அனுப்பிச்சு வைக்கணும் அப்புறம் கல்யாணம் ஆன புதுசில் ஒரு கோயில் குளத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டுப் போகணும் வரணும் நல்ல குல தெய்வ கோயிலுக்குக் கூட்டிகிட்டுப் போய் பொண்ணு மாப்ளைய கூட்டிகிட்டுப் போய் அவங்க குல தெய்வம் நம்ம வீட்டுக் குல தெய்வம் எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டுப் போய் அவர்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக்கொடுத்து அந்த மாதிரி இது பண்ணணும் அதுக்கப்புறம் நல்ல நாள் பார்த்து கோயிலுக்குப் போகணும் நிறைய விழாக்கள்லாம் வருது அந்த விழாக்களுக்குலாம் நம்ம பொண்ணு மாப்ளைய கூட்டிகிட்டுப் போகணும் வரணும் இப்போ இந்த மாதம் பங்குனி மாதமா இருக்கிறதுனால பங்குனி மாதம் முருகனுக்கு நல்ல விசேஷமான நாள் இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஒம்பது நாட்களுக்கு முன்னாடியே கொடியேற்றம் பண்ணி யாகம் வளர்த்து பூஜை பண்ணி பால் குடம் காவடி எல்லாம் எடுத்து சிறப்பாக பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடியே காப்பு கட்டிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோயிலெல்லாம் சரியான கும்பலாக இருக்கும் நம்ம போகையில் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு போய் முருகனை தரிசிச்சுட்டு அன்னைக்கு வந்து கும்பலாக இருக்கும் நல்லா பண்ணிவிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தரை மாதத்துல சமயபுரம் மாரியம்மனுக்கு மாரியம்மன் சாமி கும்பிடுவாங்க நம்ம வீட்டில் வேணுங்கிறத சமைச்சு வச்சு விரதமாக இருந்து மாவிளக்கு பிடிச்சு வச்சு மஞ்சள் நீர் கரைச்சு வச்சு வேப்பில கொத்து ஒடித்து வச்சு கும்பம் தாளித்து அந்தக் கும்பத்தில் வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் மஞ்சள் தண்ணி பழம் பூ மாரியம்மனுக்கு வேண்டியமான எல்லா பொருட்களும் வச்சு சாமியை நல்லா மனதார கும்பிட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தரை மாதத்துலயே சித்ரா பௌர்ணமி வரும் சித்ரா பௌர்ணமியில் வந்து நம்ம நல்ல எல்லாக் கோயிலுக்கும் நிறைய சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் அந்த நாள்களில் போய் நம்ம சாமி கும்பிட்றது பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது சொந்த பந்தங்கள் வீட்டுக்குப் போகிறது குலதெய்வ கோயிலுக்குப் போகிறதுன்னு எல்லாம் நிறைய செய்யலாம் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ம மோர் பொங்கல் எல்லாம் வச்சு சாமிய வழிபட்டு வர்றவர்களுக்கும் எல்லா உதவியும் பண்ணி அவர்களுக்கு வெயிலில் படாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துட்டு நல்லா வெச்சுருக்கணும் அதுக்கப்புறம் வைகாசி மாதத்துல வைகாசி விசாகம் வரும் அதுவும் எல்லா விசேஷமான ஆச்சே வைகாசி விசேஷங்கறது ரொம்ப விசேஷமான நாள் இந்த மாதிரி நாட்களுக்கெல்லாம் போகும் போது வரும் போது நமக்கும் நல்லது நடக்கும் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் எல்லாேரும் சாமி கும்பிட்டு நல்லா ஆசீர்வாதம் பெறலாம்